இப்போ வாரவாரம் சந்தை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நடக்குது கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா சண்டே சண்டே நடக்கும் காலையிலேர்ந்து நைட்டு வரையும் சந்தை இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும் மளிகை சாமான் கிடைக்கும் காய்கறி கிடைக்கும் அதாவது இந்த கத்தி இந்த பானை அதெல்லாம் கிடைக்கும் சந்தை சந்தைக்கு நிறைய பேர் போகிறது இன்னும் வழக்கமாக வச்சுருக்காங்க சந்தையில் எல்லாம் கிடைக்கும் வாராவாரம் எங்கள் ஊரில் போடுறாங்க நான் வாராவாரம் போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அங்கேயும் சந்தை போடுகிறாங்க வெள்ளிக்கெழமை சந்தை அது அங்கே வந்து ஆடு விக்கிறது கோழி கோழி அது எல்லாம் அப்படியே விக்கிறாங்க மிளகா செலவெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேதான் சந்தையில் தான் நிறையா பேர் வாங்குறாங்க இவங்க வில்லேஜ்காரங்க நாங்களும் அங்கே போய் நிறைய வாங்கியிருக்கோம் பழம் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் தோட்டத்திலேர்ந்து எடுத்துகிட்டு வந்து விக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கீரைங்க கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் காலைலேயே போய் நாங்கள் சந்தையில் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிகிட்டு வந்துடுவோம் வாராவாரம்